எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி தினகரன் நியூஸ் பேப்பர் தான் வாங்குவாங்க எப்பேலேருந்துன்னு கேட்டால் அது நான் பிறக்காததுக்கு முன்னாடிலேருந்து எங்கள் வீட்டில் வந்து தினகரன் நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா படிப்பாங்க அப்பா படிப்பாங்க எங்கள் அம்மா படிப்பாங்க இப்போது இப்போது அந்த ஹேபிட்டை வந்து நானும் கற்றுக்கிட்டு நானும் படிச்சுகிட்டு இருக்கேன் நியூஸ் பேப்பரு ஏன் அப்படின்னா அந்த தினகரன் நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ரல் நாலேட்ஜ் வளர்கிறதுக்கு தினகரன் நியூஸ் பேப்பரை தினகரன் நியூஸ் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸை வந்து கற்றுக்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப் இப்போ நம்ம டிவி பார்க்குறோம் கரண்ட்டு போய்விட்டுன்னா நியூஸ் பார்க்க முடியாது அதே நியூஸ் பேப்பரில் நம்ம படித்தோம்னா நாட்டு நடப்பு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் தினகரன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தினகரன்னு இல்லை மாலைமலர் டெக்கன் குரானிக்கல் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகதான் இருக்குது அப்புறம் வந்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் உண்மை உண்மை உண்மை எது பொய் எது அப்படின்னு நியூஸ் பேப்பர் வந்து நமக்கு காட்டி கொடுத்துடும் அது வெரி வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நானும் அந்த ஹேபிட் வந்து எனக்கும் பிடிச்சிருந்திச்சி ஏன்னால் இப்போ வந்து எந்த எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத போனாலும் டெய்லி டெய்லி நடக்கிற அந்த நாட்டு நடப்பு தெரிஞ்சுருந்தா மட்டும்தான் எழுதுகிற மாதிரி இருக்குது அதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால வந்து நானும் நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அந்த ஹேபிட்டும் பிடிச்சிருக்கு ஏன்னால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கோம் வெளியில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் இந்த ஊடகம்தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி ஃபோனில் ஃபோனில் வந்து இந்த நாட்டு நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து எதுவும் வீட்டுக்குள்ளே இருந்தால் தெரியாது அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க பட் ஆனால் நம்ம நியூஸ் பேப்பர் மூலமா பார்க்கலாம் ஃபோன் மூலமா பார்க்கலாம் இந்த சோசியல் மீடியா இருக்கிறது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல் தான்